குட் ஆஃப்டர் நூன் சார் ஆ இந்த ஆ நல் ஆமாம் சார் இந்த ப்ளஸ் ஒன் சேர்க்கலான்னு வந்துருக்கோம் சார் அட்மிஷன் போடலான்ட்டு முன்ன வந்து டிரினிட்டி படிச்சிட்டிருந்தான் சார் இப்போ வந்து ப்ள விஜய் வித்யாலயாவில் போடலான்ட்டு சார் சொன்னாருன்னுட்டு அட்மிஷன் போட வந்துருக்கோம் நான் பிடிஏட் முடிச்சிருக்கேன் சார் ஆ ஆ ஹஸ்பண்ட் வந்து லாயர் சார் ம் சிவில் லாயரு சார் இல்லைங்க இல்லை சார் சும்மா நீங்கள் கேட்டீங்களா அதுக்கு கொஞ்சம் டக்குனு வரல சார் அதுக்கு ஆ சார் ப்ளஸ் ஒன்னு ப்ள மாத்த அவன் வந்து வேறு ஸ்கூலில் சேத்துடங்கம்மா அப்படின்னு சொன்னாரு சொன்னான் அதனால வந்து இங்கே சேத்துடலான்ட்டு அட்மிஷன் போடலான்னு வந்தங்க சார் ப்ளஸ் ஒன்றில் என்னென்ன க்ரூப் இருக்குது சார்

ஆமாம் ப்ளஸ் ஒன் இப்போ அட்மிஷன் சார் அதுதான் ஃபர்ஸ்ட்டு மேத்ஸ் பையாலஜி போடலான்ட்டு யோஸ் யோசிச்சிட்டிருக்கோம் பரவாயில்ல சார் ஆ ஆ சரி

சரிங்க சார் ஆ சரிங்க சார்

சரிங்க ம் யூ வேறு எந்த டவுட்டும் இல்லை சார் அத் அவன் டீச்சிங்க்கு மட்டும் கொஞ்சோம் ஒத்துல நல்லா ஒத்துழைச்சி படிக்க வைச்சீங்கன்னா போதும் சார் வேறு எந்த பிரச்சனை இல்லை ம் சரிங்க சார் சரிங்க சார் கொஞ்சம் ஏமாற்றுவான் சார் இவன் அதனால் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரிக்ட்டாக பார்த்துக்கோங்க சார் கொஞ்சம் பரவாயில்ல சார் பரவாயில்ல செவன் தேர்ட்டி வரைக்கும் படிக்கட்டுங்க சார் ஆ ஆ சரி சார் கட்டிடறோம் ஆ சரிங்க சார் சரிங்க சார் வா கேட்டுக்குறோங்க சார் ஆ ஓகே சார் தேங்க் யூ